பழையப் புகைப்படங்கள் எவ்வளோ நன்றான முறையில் இருந்திருந்தாலும் இன்றைய நவீன காலத்தில் புதியப் புகைப்படங்கள் மக்களை பெரிதும் கவர்கிறது என்னை பொறுத்தமாட்டில் புதியப் புகைப்படங்களை விட பழையப் புகைப்படங்கள் சிறந்தது ஏனென்றால் பழையப் புகைப்படங்கள் மனிதர்களுக்கு ஒரு நல்ல நினைவலைகளை ஏற்படுத்தும் பொதுவாகவே புகைப்படங்கள் என்ற போது நாம் எத்தனை வருடங்கள் கழித்து பார்த்தாலும் அதனுடைய மலரும் நினைவுகள் நமக்கு தோன்றும் ஆனால் இன்றைய நவீன காலத்தில் புதியப் புகைப்படங்கள் காலத்திற்கேற்ப டிஜிட்டல் முறையில் நிறையா மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அவ்வாறு செய்யப்படுகின்ற புகைப்படங்கள் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுவதில்லை எனவே பழையப் புகைப்படங்கள் புதியப் புகைப்படங்களை விட சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் பழைய காலத்தில் புகைப்படங்கள் அவ்வப்போது எடுக்கப்படும் ஆனால் இப்பொழுது நிமிடத்திற்கு விநாடிக்கு ஏற்றவாறு புகைப்படங்கள் எடுப்பது அதிகமாகி விட்டது அதனால் புகைப்படங்களின் மீதான ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுவதில்லை புதியப் புகைப்படங்களை விட பழையப் புகைப்படங்கள் மிகவும் சிறந்தது ஆனால் இன்று டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் நிறைய புதிய புதியப் புகைப்படங்கள் வெவ்வேறு விதமாக எடுக்கப்படுகிறது ஒரு சிலர் மொபைல் கருவி கொண்டோ ஒரு சிலர் வீடியோ கேமரை கொண்டு எடுக்கிறார்கள் அது அவ்வளவு திறம் வாய்ந்ததாக இருக்கப்படுவதில்லை அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒப்பனைகள் அதைவிட முகம் அதிகமாகவே காணப்படுகிறது ஆக பழையப் புகைப்படங்கள் நமக்கு ஒரு நன்னிலை அழகுகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அந்த புதிய புகைப்படங்களுக்கு ஏற்ப அவர்கள் தன்னுடைய மீசையை சுருக்கிக்கொள்வது பவுடர் கொஞ்சம் அதிகமாக அடித்துக்கொள்வது இது எல்லாம் நாம் இப்போ இருக்கக்கூடிய கணினி தொழில்நுட்பத்திலேயே அதை செய்யலாம் ஆக அவர்களின் நம்பகத்தன்மை நமக்கு ஏற்றாற் போல் இருக்காது ஆக இந்த பழையப் புகைப்படங்களே நாம் ரொம்ப பாதுகாப்பாக வைப்பித்துக்கொள்வது நல்லது